கிராமத்தில் மளிகைக் கடையும் இருக்குது இருக்குதுனு பார்த்தா இருக் இருக்குது அது நமக்குத் தேவையான பொருளும் வந்து வாங்குவோம் கி கிட்டத்தட்ட நாம் தேவைப்படுற பொருள் கிடைக்கும் சிலது வந்து கிடைக்காம இருக்கும் பேரம் பேசி வாங்கிற பொருளுனு இருக்குது அவங்க சொன்ன ரேட்டுக்கு வந்து விற்கற விலைக்கு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது கம்பெனி ஐட்டமுன்னால் அவங்க சொல்கிற ரேட்டு தான் மற்றபடிக்கி இந்த விவசாயிக்கிட்டேருந்து வர்றது தான் பேரம் பேசி வாங்கிற சூழ்நிலை இருக்குது அதை வா கொஞ்சம் மாற்றணும் அப்புறம் கா காசு இருந்தாலும் அது வாங்கிக்கலாம் கடனும் கொடுப்பாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை நம்மள பொறுத்து நாம் எப்படி பழகிறோமோ அதை மாதிரி தான் அவங்களும் பழகுவாங்க பேரம் பேசி வாங்கிற பொருள் பார்த்தா கோ சத்தான பொருளாக இருக்கும் அதுக்கு பேரம் பேசுவோம் தேவையில்லாத பொருளாக இருக்கும் அதுக்கு பில்லை போட்டு பணம் வாங்கிவிட்டா பணத்தை கட்டி விட்டு வாங்கிவிட்டு வருவோம் அது ஏன் என்னென்னு கேட்காம அது அவ்வளோ தான் மளிகை கடைனால் அது அவ்வளோ தான்